அதாவது பொது போக்குவரத்து இல்லாமல் அப்படி இருந்ததுன்னு சொன்னோம்ன்னால் இப்போ இப்போ இருக்கிற நான் என்னோடய இப்போ வயதுமே எனக்கு எழுவத்தொன்னுன்னா நான் வந்து என்னுடைய காலத்தில் அறுபத்தி ரெண்டெல்லாம் திருக்காட்டுப்பள்ளி அதாவது பள்ளிக்கூடம் அதாவது படிக்கிறது நாங்கள் போகிறதுக்கு கூட என்ன பண்ணுவோம் சொன்னீங்கன்னால் சைக்கிளை வீட்லெல்லாம் அப்போ நிதி நிலைமை மோசமாயிருக்கும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஒன்று பண்ணமாட்டாங்க சாப்பாடு கட்டிக்கிட்டு தூக்கு கையில் அப்படி ஒரு கையில் டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு தூக்கு பையில் போட்டுகிட்டு அதுவும் ரோட்டு கூடிகிட்டு போனோம்ன்னால் எல்லாம் கப்பி ரோடாக இருக்கும் தரை மட்டும் இருக்கும் இந்த பக்கம் குறுக்கு பாதையின்னு பேர் இப்படி இறங்கி வயலில் இறங்கி குறுக்கே போய் திருக்காட்டுப்பள்ளிக்கு போய் படிச்சுட்டு திரும்ப அங்கேயிருந்து படிச்சுட்டு திரும்ப வருவோம் அப்போவெல்லாம் வந்து இந்த சாலை போக்குவரத்தில் பஸ்ஸு போக்குவரத்தே அதிகம் இருக்காது அப்போ கிராமங்களில் வண்டிகள் இருக்கும் சின்ன வண்டியெல்லாம் இருக்கும் இப்போ பையனை விட ம பேசுகிறோமுல்ல உடல் ஊனமுற்றோர்ன்னு அதுமாரி நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனுக்கு கால் கொஞ்சம் முடியாது உடனே அவனுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்ல ஒரு வண்டியை கட்டி விடுவாங்க அந்த வண்டியில் அவனுக்கு துணையா உட்காந்துக்கிட்டு நாங்கள் வண்டியில் எல்லாேரும் ஏறிக்கிட்டு இப்படி போவது வரது சைக்கிளில் ப எப் எப்படி பார்த்தீங்கன்னாலும் அப்பெல்லாம் வந்து போக்குவரத்துங்கிறது ரொம்ப குறைவாக உள்ள காலம் வண்டி மாடுதான் அதிகம் யூஸாக இதுதான் போகும் சைக்கிள் வந்து கொஞ்சம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க சைக்கிளு வா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் அப்பா பணக்கார வீட்டு பிள்ள அப்படிம்பாங்க அதுமாரி வண்டியில் இல்லாமல் சைக்கிளில் போய்க்கிட்டு இருப்பாங்க நடந்துதான் பஸ்ஸு இங்கேயிருந்து போகணும்ன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு மெயின் ரோடுன்னு பேர் அந்த மெயின் ரோடே கப்பி ரோடாகதான் இருக்கும் இங்கேயிருந்து ஓடிப்போய் அங்கே பஸ்ஸு ஏறி பிடிக்கணும் அந்த பஸ்ஸெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையில் ஒரு பஸ்ஸு வந்துதுன்னால் மத்தியானம் ஒன்று வரும் அப்புறோம் வந்தால் ஒரு நாளைக்கு மூணு வேளை வந்ததுனாலே அது பெருசுதான் நடக்கிறது சைக்கிளு அப்பெல்லாம் வந்து மிதி வண்டி வந்து வாடகைக்கே விடுவாங்க சில பேர் அந்தமாதிரி உள்ளதை எடுத்துக்கிட்டு போய் வருவாங்க ஒரு ஊருக்கு போய்விட்டு வரணும் சொன்னாலே அது ஒ ஒரு நாள் பொழுது அப்படியே போய்விடும் இங்கே கிளம்பி போவாங்க அப்போது வந்து யாருமே இப்போ நாங்கள் எங்கள் நாங்கள் இருக்கிற காலத்தெலாம் இந்த திருக்காட்டு திருவையாறு கோர்ட்டு அதாவது இந்த நீதி மன்றமெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அது கட்டை வச்சுட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் அவங்க சொல்லுவாங்க என்ன எப்பா இந்த பஸ்ஸே இல்லாமல் நானெலாம் பார்த்தீங்கன்னா இது கட்டை வச்சுன்னு கோர்ட்டில் எங்கேடா கட்டுன்னு கேட்பாங்க அங்கேயிருந்து ஒரு ஆள் ஓடியாந்தே போய் திரும்ப போய் ஏறிவிடுவாங்க அப்படிம்பாங்க இப்போ மாடு கன்று ஒன்று வாங்கினோம்ன்னு சந்தையிலெலாம் இப்போ இங்கேயிருந்து நாங்கள் கலியப்பெருமாள் கோயிலுக்கு ஒரு மாட்டுக்கு வேண்டுதலுக்கு விட்டோம்ன்னால் கூட இங்கேயிருந்து அப்பெல்லாம் ஓட்டிகிட்டு போவதுக்கு ஆள் இருந்துச்சு ஓட்டுவாங்க இப்போ நடக்கிறதுங்கறதே எல்லாம் இடமும் குறைஞ்சி போச்சு அப்போ நடந்துதான் எல்லா இடமும் நடக்கிறது போகிறது அதனால்தான் அப்பெல்லாம் அதிகமாக நடை இருக்கிறதுனால மனிதனுக்கு வியாதிங்களெலாம் இல்லாமல் நல்லாவும் இருந்தாங்க இருந்தாங்க இப்போது பாதைகளில் போகிறது வரதுங்கிறது ரொம்ப அதுவும் இரவு நேரங்கள்லெலாம் எங்கேயும் போய்விட்டு வர முடியாது இப்போ தெருவுலெலாம் இப்போ வந்து உங்களுக்கு எல்லா இடமும் இதாக போயிடுச்சு அப்பெல்லாம் மண் ரோடு தான் இருக்கும் மணல்தான் இருக்கும் மணலாகவே அப்படியே இதாக இருக்கும் இப்போ வந்து அது காலப்போக்கில் எல்லாம் மாறி இப்போ எல்லா இடமும் எல்லா இடத்துக்கும் எல்லாேரும் போகிறது மாதிரி வசதியும் வாய்ப்பும் ஏற்பட்டிருச்சி